இப்போ என் லைஃப் பற்றி சொல்ணும் அப்படினா நிறையவே சொல்லலாம் வந்து பார்த்திங்ன்னா நான் வந்துட்டு எம்எஸ்சி படிச்சுருக்கேன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சேன் நான் சின்ன பிள்ளைலேந்து பார்த்திங்ன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தேன் இங்கே ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிதான் அதில் நான் ரொம்ப சின்ன குழந்தைலருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தேன் டென்த் வரையும் வந்துட்டு கவெர்மெண்ட் ஸ்கூலில்தான் படிச்சேன் அப்புறோம் லெவன்த் ட்வெல்த் வந்து டென்தில் நல்ல மார்க் எடுத்ததனால லெவன்த் ட்வெல்த் வந்து என்னை வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்தாங்க நான் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தேன் அதிலியும் பார்த்திங்ன்னா மார்க் வந்து நைன் ஹண்ட்ரட் சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறோம் வந்துட்டு இஞ்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லாததினால நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி கம்பூட்டர் சயின்ஸ் படித்தேன் அதுக்கப்புறோம் எம்எஸ்சி படித்தேன் எம்எஸ்சி படித்திட்டு நம்ம படித்ததுக்கு சும்மா இருக்க கூடாது அப்படின்ட்டு சென்னையில் வந்து நான் ஒர்க் பண்ணிணேன் ஒர்க் பண்ணி ஒன் இயர் ஒன்னண்டாஃப் இயர்லெலாம் பார்த்திங்க அப்படினா நான் ஒன்னண்டாஃப் இயர்கு அப்புறோம் எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறோம் நான் வேலைக்கு போகலை அப்போலாம் பார்த்திங்னா என்னை பற்றி சொல்லணுனா எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாக வரும் நான் யாரை யாரையுமே நம்ப மாட்டேன் ரொம்ப கோவப்படுவேன் அதெலாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் என்னையே கம்மி பண்ணிட்டு என்னோடய கோவத்தலாம் கம்மி பண்ணிகிட்டேன் அப்புறோம் வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுகிட்ருக்கான் அதில்லாம இப்போ நம்ம வந்து சும்மா இருக்க கூடாது நம்பளை வந்து நம்ப நம்பளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கறதுனால நான் வந்து இப்போ சின்னதாக ஒரு கன்சர்ன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டிருக்கேன் ஏனால் நம்ப வந்து யாருக்கும் கீழே அன்டரில் இருக்க கூடாது நமக்கு தேவையானதை வந்து நம்மளே வாங்கிக்கணும் நம்ப வந்து அடுத்தவங்கள் கிட்டே வந்து கேட்டுகிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதுனால என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியங்கறதுனால நான் வந்து ஒரு கன்சர்னில் வந்து ஒர்க் பண்ணிட்டிருக்கேன் இப்போது அப்புறோம் வந்து என்ன சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்க அப்படினா ரொம்ப சாங்ஸ் கேக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் நான் டீவி நல்ல சீரியல்ஸ் வந்து எல்லா சீரியல்ஸுமே ரொம்ப பார்ப்பேன் விரும்பி பார்ப்பேன் அதுவும் நான் விஜய் டீவி சீரியல்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் வந்துட்டு டீச்சிங் லைன்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் நான் அந்த அந்த லைன் நான் போகலை ஆனால் டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை பற்றி சொல்லணுனா அவ்வளோதான்